எங்கள் வீட்டுக்குப் பின்னாடிப் புறத்தில் அல்லது தோட்டத்தில் பறவைகளை வரவைக்க ஏதேனும் டிப்ஸ் இருக்கானு கேட்குறாங்க ஆ நம்ம வீட்டுக்குப் பின்னாடி வந்து பறவைகளை வர வைக்கிறதுக்கு நல்ல பெரிய மரம் கூண்டு அழகான பூச்செடிகள் இந்த இயற்கை மாறாத சூழலை வந்து அமைத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி தோட்டத்தில் வந்து நல்லா பசுமையாக இருக்கிற மாதிரி நிறைய மரம் செடி கொடி அந்த மாதிரி வச்சால் நிறைய பறவைகள்லாம் வரும் அப்படியே அதுக்கேற்ற மாதிரி தானிய வகைகளை போட்டால் அங்கே வந்து பறவைகள்லாம் இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக தானியம் தண்ணீர் வைக்கலாம் அப்போதான் வந்து பறவைகள் வந்து வரும் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைனா ஒன்ஸ் வந்துட்டு போயிடும் ஸோ வந்து நம்ம வந்து பறவைகளுக்கு எங்கள் வீட்டுக்குப் பின்னாடி வைக்கிறதுக்கு நிறைய தானியங்களை வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு நெல் கம்பு அந்த மாதிரி தானியங்களை வந்து மேலே பரப்பி விடுறதுனால பறவைங்க வந்து உட்காந்து சாப்பிட்டு அங்கே வந்து தண்ணி குடித்துட்டு போயிடும் அதே மாதிரி வீட்டுக்கு மாடிலேயும் அந்த மாதிரி பண்ணலாம் அரிசியை வந்து கழுவி காய வைக்கலாம் நிறைய பறவைங்க வந்து சாப்பிட்டு போகும் முக்கியமாக கிளி வரும் புறா வரும் குருவி வரும் எல்லாமே வரும் அந்த மாதிரி வீட்டை சுற்றிலும் பண்ணுனோம்னாலும் நிறைய பறவைங்க வந்து வரும் அங்கே கூடு கட்டியும் தங்கும் இந்த மாதிரி தான் வேடந்தாங்கலில் வந்து பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஊரே ஒற்றுமையா சேர்ந்து வைக்கிறாங்க ஸோ அதை வந்து பயமுறுத்தக்கூடாது பிடிக்கவும் கூடாது அப்போதான் வந்து அங்கே வந்து தங்கியிருக்கும் அந்தப் பறவைங்களாம் ஒன் நைட்டு அப்படியே ஸ்டே பண்ணாலும் ஸ்டே பண்ணிடும் ஃபுல்லாகவே அது அந்த பறவைங்களோடய விஷ்